ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வந்து விளையாட்டு வந்து ரொம்ப உதவுவது அது எப்படி உதவுதுன்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை பெரும்பாலும் அப்போ உள்ளே பிள்ளைங்கயெல்லாம் எப்படி இருந்தோம் நாங்களே பொதுவாக விளையாடும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஓடி ஆடி விளையாடுவோம் அப்போ வந்து சில்லுக்கோடு விளையாடுவோம் இன்னமும் என்னென்ன விளையாட்டுகள் இருக்கிறதோ அப்போலாம் வந்து ஸ்கூலெலலாம் கூட அந்த த்ரோபாலெல்லாம் விளையாடுவோம் விளையாடுவோம் ரிங் பால் விளையாடுவோம் அப்போ வந்து ரத்த ஓட்டம் பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு பீரியடு வைக்கிறாங்கல்ல அந்த ஸ்கூலில் வந்து விளையாட்டுக்குனு ஒரு பீரியடு வச்சுருப்பாங்க அந்த பீரி அதில் ப பார்த்தீங்கன்னாக்கா அப்போதான் அந்த த்ரோபால் ரிங்பால் அந்த கபடி கூட நாங்கள் விளையாடிருக்கோம் ஸ்வீட்லெலாம் வந்தோம்னா பிள்ளைங்களோடு சேர்ந்து நல்ல சில்லுக்கோடு இந்தமாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடிருக்கோம் இது மாதிரி விளையாடுகிறதுனால ரத்த ஓட்டங்களில் இதாக இருக்குது அதுவந்து எந்த வாழ்க்கை முறைக்கு வந்து ரொம்ப உதவுவதுனு நம்ம சொல்லுவேன் நானெலாம் சின்ன பிள்ளையில நிறைய விளையாடி இருக்கேன் பிள்ளைங்களோட ஓட இந்த ப இதெல்லாம் கூட பந்தயமெலாம் வைப்பாங்கல்ல அந்த பொங்கல் சமயத்துலெலாம் பார்த்தீங்கன்னா போட்டிகளெலாம் வைப்பாங்க அப்போ வந்து ஓட்ட பந்தயமெலாம் வச்சுருப்பாங்க அதில் எல்லாம் நான் ஃபஸ்ட் பிரைஸ் கூட வாங்கியிருக்கேன் அந்த சமயத்தில் அது மாதிரி நிறைய விளையாட்டுங்கிறது வந்து உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து நல்ல உடம்பு வந்து நல்ல கட்டுக்கோப்பாக வைக்கினறத்துக்கு விளையாட்டு இப்போலாம் இப்போலாம் விளையாட்டெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆனால் இப்போ அந்த விளையாட்டுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட மவுசு இருக்குது ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்கள் சேர்ந்து சேர்ந்து பழகக்கூடியது இருக்குது வெற்றி தோல்வியை அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவமெலாம் வரும் நமக்கு அதனால் நம்ம விளையாட்டு வந்து பலவகைகளில் நமக்கு உதவி செய்கின்றது பள்ளிக்கூடத்திலயும் சரி வீட்லேயும் சரி நம்ம பிள்ளைங்களை விளையாட விடணும் தேங்க் யூ